இந்தியாவில் வந்தது நம்ம மதம் வந்து நமது இந்தமாதிரி மதன்னா அந்த மத நம்பிக்கை வந்து இந்த தீபாவளி தான் அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது ஏன்னா அந்த ஒரு நாள் தான் ஏழைங்க கைலிங் கூட ஒரு துணிமணி எடுத்து ஒரு நல்லவிதமாக காலையில் எழுந்துருச்சி குளித்து முடித்து ஒரு பலகாரம் பச்சடி வாங்கி ஒரு துணிமணி நல்லா விதவிதமா எடுத்து ஒரு புது துணிமணியெல்லாம் வாங்குவாங்க குளிப்பாங்க அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு நல்லா சா உக்காந்து ஒரு பலகாரம் இட்லி தோசைன்னு பலவிதமாக செய்வாங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அதுதான் ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு மத நம்பிக்கை இதுதாப்பா மத நம்பிக்கை வந்து இங்கே நடக்கிற மாதிரி மற்ற இடங்களெல்லாம் எவ் ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வின் ஆனால் நம்ம இதில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதுதான் மத ஒரு நம்பிக்க நம்ம மதத்தை இதுதாப்பா அதேமாதிரி இந்த வந்து நம்ம நாட்டு கலாச்சாரமுன்னால் எப்படி தெரியுமா இப்போது ஒரு வ கல்யாணம் வருது அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இருந்தே எல்லா நாள் எல்லா சொந்தபந்தத்தைக் கூப்பிடணும் பத்திரிக்கை அடிக்கணும் அப்போ இருந்தே எல்லா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஏற்பாடுலாம் செய்வாங்க அந்த நாள் வந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வர் சமையல்காரர கூப்பிடணும் அவங்கள கூப்பிடணும் இன்னும் இது நைட்டு தான் இப்போல்லாம் இனிமே கல்யாணம் வந்தாலே இப்போல்லாம் நைட்டே ரி ரிசப்ஷன் எல்லா ஜனங்கள் அன்றைக்கி தான் கூடுவாங்க அந்த மாதிரி மறுநாள் பார்த்தா தாலி கட்டுறது பலவிதமாக நாலு வகையாக பத்து வகையாக சாப்பாடு இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதுதான் மெயினு இப்போல்லாம் வந்து நம்ம நாட்டு கலாச்சாரமே இதுதான் ஏன்னா வேறே வேறே நாட்டிலலாம் வந்து அப்பப்போ போகிறாங்க அப்போவே உடனே மாலையை மாற்றுறாங்க தாலி கட்டுறாங்களோ இல்லையோ அதுங்கூட தெரியாது மாலையை மாற்றுறாங்க மோதரத்தை மாற்றுறாங்க வந்துர்றாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து அப்படி கிடையாது இது வந்து ஒரு மாதம் முன்னாடி இருந்தே இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு ஊரெல்லாம் அழைச்சு எல்லா விருந்து வச்சு எல்லாம் பண்ணி இத்தனையும் செலவு பண்ணி பண்ணுவாங்கோ எல்லாருக்கும் துணிமணி எடுப்பாங்க ஒரு ஏழைபாழைக்குங்கூட எடுத்து தருவாங்க நல்லா பெரிய பணக்காரெல்லாம் அதுதான் நம்ம நாட்டு கலாச்சாரமெல்லாம் வேறே நாட்டில் எப்படியோ நடக்குதோ அதெல்லாம் ஓ இது அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது இங்கே வந்து இப்படி தான் நடக்குது சரிங்களா